எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிவி இருக்குது அது மூலிமா நான் வந்து செய்திலாம் தினந்தோறும் என்னென்ன நடக்குதோ அதெலாம் நான் தெரிஞ்சிப்பேன் அதுக்கப்புறம் எனக்கு பயனுள்ள விஷயோம் அப்படினு பார்த்திங்கன்னா எனக்கு என்னென்ன பொருட்கள் பயனுள்ளதாக இருக்குது அப்படினா முதல்ல டிவி ரெண்டாவது மொபைல் ஃபோன் மொபைல் ஃபோனில் வந்து எந்த ஒரு அர்ஜென்ட்டான விஷயமாக இருந்தாலும் நான் அதில் வந்து தெரிஞ்சிப்பேன் அதே மாதிரிதான் டிவியும் அதுக்கப்புறம் எனக்கு வந்து பயனுள்ள விஷயோனா ஒன்று அப்பறம் வந்து சாப்பாடு அதுக்கப்புறம் நான் வேலைக்கி போகும்போது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒன்றுனா வாட்டர் பாட்டில் அதில் நான் தண்ணி வச்சுப்பேன் அதுக்கப்புறம் பேக் என்னோடய பேக்கில் வந்து எனக்கான ப்ராப்பர்டிஸ் எல்லாமே வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து செருப்பு எங்கே போகணுனாலும் நான் அதை யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு அது அதுக்கப்புறம் வீடு இருக்கறதுக்குள்ள வீடு அதுக்கப்புறம் லைட்டு லைட்லாம் வந்து இருட்டான சமயத்தில் வெளிச்சம் ஆகறதுக்கு உத எனக்கு வந்து உதவியாக இருக்குது